தமிழ்மொழினாலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மொழின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அது வந்து உலகம் தோன்றிய காலத்துலேருந்தே இருக்கிற மொழி அதில் வந்து ஒரு தனி மொழி தமிழ்னாலே ஒரு தனி மொழின்னு சொல்லாம் ஒரு மொழி வந்து செம்மொழி ஆகிறதுக்கு வந்து அது வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த மொழியாக இருக்கணும் ஆனால் வந்து தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழின்றதால் அது வந்து செம்மொழின்னு அறிவித்தாங்க க நம்ம கலைஞர் அய்யா வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்ல கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி மாநாட்டையே ரொம்ப கிராண்டாக நடத்தினாரு இந்த தமிழில் வந்து பார்த்தீங்னா தமிழினுடைய பெருமை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அது வந்து பல வெளிநாடுகள்லேயும் நடக்குது அதில் வந்து பல தலைவர்களும் வந்து பாராட்டியிருக்குறாங்க இந்த தமிழருடைய எல்லாமே இந்த கலைகள் கலைகளாகட்டும் அதனுடைய நாவல்கள் புதினங்கள் அந்த கட்டுரை கவிதை அது எல்லாமே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாதான் எல்லா இடத்துலையுமே வந்து பேசப்படுகிது அதை வந்து அந்த நூல்கள்லாம் படித்தோன்னா வச்சுக்கங்களே அதில் அந்த இப்போ புலவர்கள் பலர் எழுதின நூல்கள்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாயிருக்கு அது வந்து பல மொழிகளில் மொழி பெயர்த்தும் இருக்கிறாங்க தமிழினுடைய பெருமை அந்த தமிழினுடைய கலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாதான் இருக்குது